என்னோடய வாழ்க்கையில் வந்துட்டு ஒவ்வொரு சுப நிகழ்வையும் எப்படி பண்ணுவேனா சாமி கும்பிடுவேன் எங்க வீட்டில் இருக்கற ஃபர்ஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கற சாமி ரூமில் போயிட்டு சாமி கும்பிடுவேன் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்களுக்கு வந்துட்டு ஒரு கோயில்னு இருக்குது அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிடுவேன் கும்பிடுட்டு இது நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சாமி கும்பிடுவேன் கும்பிட்டுட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிப்பேன் இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அந்த அந்த நிகழ்வுக்கே நான் போவேன் அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக போவேன் போயிட்டு அங்கே வந்துட்டு நல்லா பண்ணணும் அப்படின்லாம் நல்லா ப்ரே பண்ணியிருப்பேன் ப்ரே பண்ணிவிட்டு தான் போவேன் எப்போவுமே அங்கே போயிட்டு இப்போ அதை வந்து நான் இன்னும் நல்லா செயல்படுத்துவேன் அப்படி தான் தொடங்குவேன் எப்போவுமே அப்படின்னு சொல்லலாம் வேறு எப்படிலாம் இது பண்ணுவேன்னா இப்போ போகிற டைமு அதை வந்துட்டு நான் வந்துட்டு இது பண்ணிப்பேன் இது எப்படின்னா இது இப்படி இப்படி இப்படிலாம் நடக்குமா இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சு பார்ப்பேன் எப்படி நடக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்னை தயார் பண்ணிகிட்டு தான் போவேன் எந்த ஒரு நிகழ்வுக்கும் போனாலும் அந்த நிகழ்வ நான் முன்னாடியே வந்துட்டு இது மாதிரி யோசிப்பேன் எப்படி நடக்கும் எப்படி பண்ணணும் நம்ம பண்ணணுமா இல்லை அவங்க பண்றதை நம்ம கவனிக்கணுமா எப்படி நடத்தலாம் அப்படின் சொல்லிவிட்டு யோசிச்சுட்டு தான் போகணும் வேறு என்ன பண்ணலான்னா இதை வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுனால் முன்னே ஒரு எனக்கு தெ பக்கத்தில் இருக்கற எங்கள் பாட்டிகிட்ட கேட்டேன் ரொம்ப நாளாக அவங்க எல்லார்கிட்டையும் பக்கத்தில் உள்ளவங்கள்கிட்டலாம் இதை பற்றி கேட்டுகிட்டு நல்லா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறோம் போகணும் போகிறேன் அங்கே போயிட்டு இதெல்லாம் கலந்துக்கிட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு ஒரு இது எனக்கு வந்து எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும் நல்லா பண்ணியும் காட்டணும் வேறு எப்படிலாம் இருக்கும்னால் இதெல்லாம் என்னோடய லைஃபில் நடந்திருக்குன்னு சொல்லுவேன் இப்படி தான் நான் பண்ணுவேன் இப்படி தான் தொடங்குவேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இப்படி தான் தொடங்குவேன் இப்படி தான் கலந்துக்குவேன் அப்டின்னு சொல்லி சொல்லலாம்